என்னோடய வேலை வந்து நான் டீச்சர் தொழில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ ரீசென்ட்டாக வந்து டீச்சிங் தொழிலில் என்னலாம் தேவைப்படுதுனா இங்கே ஃப்ளூவென்ஸாக இங்கிலீஷ் பேசணும் அதுக்காக நான் வந்து அந்த ஃப்ளூவென்ட் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படி அதுக்காக நான் வந்து நிறைய ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன் இப்போ டீச்சிங் தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களை வந்து நிறைய இன்னோவேட்டிவ்வாக நான் கொண்டு போகணும் கிளாஸ்சை ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் கிளாஸில் அதே மாதிரி வந்து இந்த எதிர்காலம் வந்து எப்போவுமே நான் நல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணி நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு மேக்ஸ்லேந்து நிறைய கண்டுபிடிக்கணும் ஆசை படுறேன் இன்னோவேட்டிவ்வாக இருக்கணும் அதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல் திங்சாக இருக்கணும் எப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து போகணும் நான் என்ன சொல்லித் தரேன் என்னலாம் நடத்துகிறேன் அப்படின்றது என்னோடய எய்மாக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து வேலை செஞ்சிக்கினே வந்து இன்னொன்னு பண்ணனும்னா தொழில் செய்யணும் ஆசைப்படுறேன் பிசினஸ் வைக்கணும் பிசினஸ்னா எப்படின்னா வந்து ஒரு சில கடைலா வச்சு நிறைய பேர் பிசினஸ் வச்சவங்க தான் இப்போ வந்து நிறைய பணக்காரனா இருக்காங்க பிசினஸ் இப்போ கவர்மெண்ட் சேலரி வச்சு நம்பி யாருமே இருக்கிறது இல்லை இப்போ பிரைவேட்டில் வேலை செஞ்சாலும் அதாவச்சினு யாருமே வாழ போகிறது இல்லை பிசினஸ் செஞ்சால்தான் இந்த நாட்டில் வந்து முன்னேறி இருக்காங்க இப்போ நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து டாப் பைவ்வில் இருக்கிறவங்களா அவங்க அவங்க ஓன் பிசினஸ் வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து ரிஸ்க் எடுத்துருக்காங்க லைஃப்பில் அவங்க ரிஸ்க் எடுத்ததுனால் தான் அவங்க வந்து லைஃப்பில் பெரிய பெரிய பணக்காரனாக ஆனாங்க பணக்காரனாக ஆகி இப்போ வந்து வில்லியன்ஸ் வந்து நிறைய பணம் வச்சு நிறைய பேர் ஈஸியாக இயேர்ன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் காசு போடுகிறது வந்து அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போக போக போக அந்த பணம் பணம் மைண்டு வந்துடும் நிறைய பிசினஸ் வந்து அவங்க மேக்கப் பண்ணிவிடுவாங்க இப்போல்லாம் வந்து அம்பானி அதாணிலாம் வந்து கண்ண மூடி அதை நம்பின்னு போட்டாங்க காசு நமக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்க வந்து இப்போ இந்தியாவிலே வந்து ரொம்ப பெரிய ஃபர்ஸ்ட் அதாணி வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பணக்காரனா ஆனாங்க அம்பானிலாம் வந்து ஐபிஎல் ல நிறைய ஸ்பான்சர் பண்ணி இருக்காங்க இப்போ ரீசன்ட்டாக வந்து அதானிக்கும் ஜிடி என்னது குஜராத் டீம்க்கு வந்து அவர் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதனால் வந்து பிசினஸ் தான் வந்து இப்போதைக்கு லைஃப் டைமில் நம்பர் ஒன்றா இருக்குது